ஹலோ சார் ஹலோ சார் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் இந்த அதாவது திருவண்ணாமலை தச்சாம்பாடி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு சேத்பட் தாலுக்கா தச்சாம்பாடி அதான் இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு முந்நூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்கணும் ஆமாம் ரெண்டும் இருக்குது ரெண்டும் இருக்குது ரெண்டும் இருக்குது அவங்களுக்கு வந்து அளவு எடுக்கணும் நீங்கள் வந்து அளவு எடுத்துட்டு இது எவ்வளோ ஆகும் எத்தனை நாளில் தருவீங்க அதுக்குதான் அதுக்குதான் அதுக்குதான் கேட்டேன் ஆ சரிங்க சரி ஓகே சார் ஓகே